தோட்டக்கலைன்னாலே செடி கொடிகளையே நாம் வளர்ப்பது தான் தோட்டக்கலையில் ஆர்வம் எங்கள் வீட்டில் வந்து ப ந ஒரு அஞ்சு சென்ட் இடம் இருக்குது அதில் வந்து பன்னெண்டு தென்னைமரம் செம்பருத்தி நெல்லி நெல்லிக்காய் மாதுளம்மரம் கொய்யாமரம் எல்லாம் அனைத்து மரங்களும் இருக்குது அது இல்லாமல் பணம் பெருத்த மரம்ன்னு சொல்லிட்டு பனைமரம் மாதிரியே உயரமான ஒரு மரம் இருக்குது அது பார்க்க பார்வைக்கு அழகாக இருக்கும் அடுத்து நெட்லிங்கம்மரம் நெட்லிங்கம் மரமும் வந்து பறவைகள் கூடு கட்டி அதில் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிட்டு இருக்கும் அது பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த காகங்கள் கூடுகட்டி இருக்கிறது அப்புறம் அடுத்து வந்து கிளிகள் கூட எங்கள் தோட்டத்தில் வந்து உட்காந்துருக்கும் நிறைய அதோடு இல்லாமல் பழங்கள் கொய்யா பழங்கள்லாம் அண் நமக்கு மட்டும் பயன்படாமல் காய்க்கிற பழங்கள் வந்து அணில் பிள்ளை மற்றும் காகங்கள் எல்லாம் உணவாக அதுங்களும் உட்கொள்கின்றன அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் வந்து மரத்துக்கடியில் அதில் கூடுக்கட்டி ஒரு பாத்துரத்தில் தண்ணி அரிசியெல்லாம் கொண்டி தொங்கவிட்டு வச்சுருவேன் காகம் கிளி அணில்பிள்ளை எல்லாமே சாப்பிடும் அதுயில்லாமல் தே தேங்காய் எல்லாம் நிறைய இருக்கும் தேங்காய் குரும்பைகளை கூட அணில்பிள்ள கடித்து சாப்பிடும் நமக்கு மட்டும் பயன்படுவது இல்லாமல் நம்ம பறவைகள் விலங்குகள் கூட எல்லாத்துக்குமே மரம் தோட்டக்கலைங்கிறது நம்ம வந்து அனைவருக்குமே பயன்படக்கூடியது எங்களோட தோட்டத்தில் மல்லிகைப்பூ செடி இருக்கு சு வாசல்லியே முல்லைப்பூ மல்லிகைப்பூ இவை இருக்கு இது வந்து நாங்கள் மட்டும் பறிக்க மாட்டோம் பக்கத்தில் இருக்கவங்கல்லாம் பறித்து அவரவர் தலைகளில் வச்சிட்டு போகும்போது ஆகா நம்ப தோட்டத்தில் பறித்த பூக்களை அப்படின்னு கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன் அடுத்து வந்து பார்வைக்கு அழகாக வாசமாக இருக்கும் வீட்டு தோட்டத்தில் நுழையும் போதே ரொம்ப வாசமாக இருக்கும் அதெல்லாம் எனக்கு வந்து மனதுக்கு சந்தோஷமா இருக்கும் எழுந்திருச்சோன்ன பூக்களை பார்ப்பது தோட்ட தோட்டங்களை மரங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அடுத்து வந்து நல்ல குளிர்ந்த காற்று ச எந்த ஒரு ஒரு அசுத்தம் இல்லாத ஒரு ப காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் நமக்கு உடல் சுகத்தையும் கொடுக்கிறது அடுத்து இல்லாமல் இந்த குருவிகள் காகங்கள்லாம் கத்துறப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த தோட்டத்தில் வந்து இத்தனை வகையான பறவைகள் வந்து போகிறது நமக்கு பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கத்துவது கூவுவது எல்லாம் ந எனக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் தோட்டத்தில் நுழஞ்சோனையுமே பார்த்தா இலைதழைகள் தான் அதிகமாக இருக்கும் அதில் அதில் ப அதெல்லாம் பார்க்கும் போது கூ வேலை வந்து பெருசாக இல்லாட்டினாலும் மரங்களை வளர்த்து காற்றோட்டமான வசதியை கொடுத்துரு க்குறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அடுத்தது தோட்டத்தை பராமரிக்கிறதுக்காக அந்த மரங்கள் வளர்றதுக்கு நம்ம எவ்வகையான தாது உப்புக்கள் தவிர அனைத்தையுமே நான் வாங்கி அதுக்கு ஆட்டு எரு சாணம் உப்பு அனைத்தையுமே கலந்து நான் அதுக்கு வந்து உரம் உரம் கடையில் வாங்காமல் உரத்தை தயாரித்து மரங்களுக்கு வந்து சத்துக்களை கொடுக்கின்றேன் அடுத்து வந்து நான் தண்ணி வந்து நிறைய ஊற்று ஊற்றணும் த தண்ணிக்கு வந்து பஞ்சமில்லாமல் இருந்தால் மரங்கள் வந்து பசுமையாக இருக்கும் எந்த நேரமும் நம்ம தண்ணி தண்ணி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னால் பற்றாது அதுக்கு எவ்வளோக்கு சத்து வேணுமோ அவ்வளோ சத்துக்களை நம்மளே தயாரித்து அதுக்கு கொடுக்கணும் நம்ம சத்துக்களை தயாரித்து கொடுக்கும் போது நமக்கு தென்னைமரம் தேங்காயும் கொய்யாமரம் ப கொய் கொய்யா பழங்களையும் மாதுளமரம் மாதுளப்பழத்தையும் கொடுக்கின்றன இது நான் மட்டும் சாப்பிடுறது கிடையாது பறவைகள் விலங்குகள் எல்லாமே சாப்பிடுது அதனால நான் சந்தோஷமா இருக்கேன் அந்த தோட்டத்தில் வந்து கோழி பாம்பு பல்லி அணில் பிள்ளை அணில் குருவிகள் பச்சைக்கிளி அனைத்துமே எங்கள் தோட்டத்தில் வளர்ந்துக்கிட்டு வருது இதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதை ஊக்குவிக்க காரணம் நான் மட்டும் சந்தோஷமா இருப்பதில்லை அத்தனை வகையான பறவை இனங்களும் சந்தோஷமாக இருப்பதை நான் விரும்புகின்றேன் இதுதான் எனக்கு மனதுக்கு பிடிச்ச தோட்ட தோட்டக்கலை என் விருப்பம் இது நான் வந்து ரொம்ப ஆர்வத்துடன் விரும்பி பார்த்து பொழுதுபோக்காக செய்து வருகிறேன்